ஆமாங்க சொல்லுங்கள்

ஆ சரிப் எது மாதிரி நாங்கள் சுடிதாருக்கு வந்து நானூரூபாய் வாங்குறோங்க ப்ளௌஸுக்கு வந்து ஆரி ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து ஐயாயரரூபா வாங்கிப்போங்க இந்த நார்மலான நார்மலாக லைனிங்கே இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டூ இரநூரூவா வாங்கிப்போம் இந்தமாதிரி தாங்க அதேப்போல் எங்கக்கிட்ட வந்து நிறையா இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுங்கள் மூவாயரூபா ஆகுங்க நீங்கள் நார்மல் அப்படின்னா மூணாயர ரூபா வருங்க கண்டிப்பாக மூவாயர ரூபா வந்துடும் ஆமாங்க இங்கே வந்து நான் பண்ணுற மாதிரி இருந்தால் குறைச்சி பண்ணிப்பேங்க இங்கே வந்து ஆள் வச்சு தாங்க நாங்கள் செய்கிறோம் எங்கக்கிட்டையே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் வேலை செய்கிறாங்க சுடிதார் தைக்கறத்துக்கு ஒருத்தங்க ஆரி ஒர்க் பண்ணுறத்துக்கு ஒருத்தவங்க அந்தமாதிரி நாங்கள் ஆள் வச்சிதான் பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும் இல்லைங்களா அதனால் தாங்க லைனிங் நாங்களே தாங்க போட்டுப்போம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஏன்னா சில கலர்லாம் வந்து கிடைக்காது கடையில அதனால் நாங்களே வந்து அந்த கடையிலருந்து நாங்கள் அப்படியே ஒரு பண்டலாகவே வாங்கி வச்சிப்போம் அதனால் அதுக்கு ஏற்ற மேட்சிங்காக இருக்கக்கூடியது நாங்களே பண்ணிப்போங்க அதேமாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கௌன் கூட தைக்கிறோங்க சின்ன குழந்தைங்களுக்கு கௌன் கூட தைக்கிறோங்க உங்கள் குழந்தைக்கு ஏதாவது கௌன் தைக்கணும் அப்படின்னாக் கூட நீங்கள் இதுப் பண்ணிக்கலாங்க ஆமாங்க சரிங்க சரிங்க நாங்கள் குறச்சிக்குறோம் நீங்கள் வாங்க இன்னும் பாருங்கள் எந்தெந்த டிசைனுன்னு பாருங்கள் கௌன் கூட நீங்கள் வந்து இப்போ திருமணத்துக்குப் போகிறேன்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து கௌன் கூட நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த கௌன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கார்ப்பு டைப்ல தான் இருக்கும் அது வந்து ஒரு ஃபை ஐ ஐயாயர ரூபாங்க அந்தமாதிரி ஆ

ஆ சரிங்க தச்சிக்கலாங்க நீங்கள் வாங்க எங்கள் கடைக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து நிறைய டிசைன்லாம் வச்சிருக்கோம் அந்த டிசைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க